சமைக்கிறது பற்றி எனக்கு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சமைக்கும்போது நான் பார்ப்பேன் சமைக்கிறத பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஸ் நான் இப்போ யூடியூப்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்ச கொஞ்சம் சாதம் வைப்பேன் எப்படி சமைக்கிறாங்களோ அது மாதிரி சமைப்பேன் ஓரளவு சமைக்க தெரிந்தும் சிலது சமையலையும் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அக்கா சமைக்கிறத பார்த்து கத்துக்குவேன் எங்க அம்மா சமைக்கம்போது அடிக்கடி நான் பார்க்குவேன் காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுப்பேன் கீரைகள் பறிச்சு கொடுப்பேன் அதெல்லாம் எப்படி தான் செய்கிறாங்க செல்லில் பார்த்து தெரிஞ்சுப்பேன் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச கொஞ்சமாக இப்போ சமைப்பேன் ஓரளவுக்கு எனக்கு சமைக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா சமையலையும் தெரிஞ்சுக்கிட்டேன்